இப்போ ஆக்கி ஸ்டிக்கில் பார்த்தாக்கா எனக்கு பார்த்தீன்னாக்கா உட் ஸ்டிக்கு இருக்குது ஃபைபர் ஸ்டிக்கு இருக்குது அதில் பெஸ்ட்டாக இருப்பதுனு பார்த்தாக்கா இப்போ ஃபைபர் ஸ்டிக்கு நல்லா தாங்குது நல்லா லைஃப் கொடுக்குது நல்லா இதுன்னுது அந்த ஆக்கி ஸ்டிக்கிலே ஃபைபரு வந்து ஸ்ட்ரஃப்ஃபுக்கும் விளாட முடியும் கிராவுக்கும் விளாட முடியும் நல்லா ஆவுரேஜாக நல்லா இருக்குது அது வந்து இட்டு பவராகவும் கொடுக்க முடியும் நல்லா லைஃபும் வருது நல்லாயிருக்குது அது